அதாவது வங்கியில் இப்போ பணிப்புரியறத்துக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னாக்கா அங்கு விவசாயிங்களெலாம் படிப்பறிவு இல்லாமல் வருவாங்க தொழிலாளர்களா படிப்பு இருக்காது படிப்புன்னால் அதிகமாக படிச்சுருக்க மாட்டாங்க அங்கே க வங்கியை பொறுத்த வரையும் ஆங்கிலத்திலையோ இல்லை ஹிந்தியில் தான் அதிகமான பேப்பரெலாம் இருக்கும் அது அவங்களுக்குலாம் என்ன என்னன்னு தெரியாமல் படிக்க தெரியாது என்ன திட்டங்கள்னு தெரியாது அது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இல்லை வங்கியில் அவங்கள அவங்கள்ட்ட உதவி கேட்டுகிட்டு நிற்கிணும் இதனால் நேரங்கள் ரொம்ப அதிகமாக தான் செலவழிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு எதுவும் புரியாது என்ன எழுதிருக்காங்க என்ன திட்டம் அது என்னென்ன எழுதிருக்கு ஒன்றும் புரியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ தமிழ்ல அந்த திட்டங்களெலாம் மே கொ எழுதி கொடுத்து வச்சுருந்தோம்னாக்கா அதை அவங்க படிக்கும்போது அனைத்தும் அவங்களுக்கும் புரியும் புரிஞ்சுதுனா அவங்களுக்கு வந்து எல்லாமே கையாள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அது மாரி திட்டங்களெலாம் அறிமுகப்படுத்தி கிராமப்புறத்தில் அறிமுகப்படுத்தலாம் அதுதான் என்னுடைய என்னுடைய கொள்கை